தாவரங்கள் பற்றி தெரியாது பூவுன்னா வந்து எனக்கு பிடிச்ச பூ வந்து மல்லிகைப்பூ பிடிக்கும் ஏன்னா அது வந்து வாசமாக இருக்கும் பார்க்கவும் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு வாசமாக இருக்கிற பூ ரொம்ப பிடிக்கும் எனக்கு மல்லிகைப்பூ பிடிக்கும் இன்னொன்று வந்து காக்கரட்டான் பூ பிடிக்கும் அது வந்து கட்டி நல்லா வெச்சா கொஞ்சம் லுக்காக பெருசாக தெரியும் நல்லா இருக்கும் தலையில் வச்சாலும் ஸோ அதனால எனக்கு அது பிடிக்கும் இன்னொன்று காக்கரட்டான் பூவோடு கனகாம்மரம் வெச்சிக் கட்டினா அதுவும் நல்லா இருக்கும் இன்னொரு பூவோட இன்னொரு பூவை மெர்ஜு பண்ணிக் கட்டுறப்போ அதுவும் நல்லா இருக்கும் ரோஜாப்பூ வந்து ரோஜாப்பூலேயே நிறையா வெரைட்டிஸ் இருக்குது ரோஜாப்பூவில் வந்து ஊட்டி ரோஸ் ஒன்று இருக்குது ஊட்டி ரோஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதை வந்து மல்லிகைப்பூ காக்கரட்டான் பூ இதுக்கூட வெச்சி தலை குளிச்சுட்டு நடுப்புற வெச்சா அது நல்லா இருக்கும் பார்க்க இன்னொரு வந்து பன்னீர் ரோஸுன்னு சொல்வாங்க அது வந்து வாசமாகவும் இருக்கும் கலரும் வந்து லைட் கலராக இருக்கும் ஸோ பூவுலேயே நிறையா வெரைட்டி வெரைட்டியாக கலர் கலராக இருக்கும் ரோஜாப்பூலேயே நிறையா கலர் இருக்கும் அதில் வந்து எனக்கு ஒயிட்டும் எல்லோவும் பிடிக்கும் ரெண்டு கலருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரெண்டு கலரையும் நான் வெச்சிப்பேன் இன்னொன்று வந்து அப்புறம் வந்து காக்கரட்டான்லேயே கலர் காக்கரட்டான் பூவும் இருக்கும் அதுவும் கட்டி வெச்சா சூப்பராக இருக்கும் அந்த பூவும் நல்லா இருக்கும் அப்புறம் வந்து அந்திமல்லி அந்தி செ மா பாரிஜாதம்னு ஒரு பூ இருக்கும் அந்த பாரிஜாதம் பூவும் நல்லா வாசமாக நல்லா இருக்கும் இன்னொன்று அந்திமல்லின்னு சொல்வாங்க அது வந்து சாயந்தர நேரத்தில் தான் பூக்கும் அது செடியே கொடி மாதிரி இருக்கும் அதை பறித்து நம்ம கட்டி வெச்சோன்னா அது வெடிக்க வெடிக்க வாசமாக இருக்கும் அது மாதிரி மல்லிகைப்பூவும் மொக்காக வாங்கி கட்டி வெச்சா வெடிக்க வெடிக்க வாசமாக இருக்கும் அதுவும் நல்லா இருக்கும் அந்த ரெண்டு பூவுமே எனக்கு பிடிக்கும் தாவரத்தில் வந்துன்னா எனக்கு வந்து அரிசி பிடிக்கும் ஏன்னா அரிசியை வந்து நம்ம டெய்லியும் அன்றாட சாப்பிட்ற உணவு வந்து அரிசி ஸோ எனக்கு அது பிடிக்கும் அரிசிலேயும் அது சின்ன அரிசியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னொன்று கோதுமை ரொம்ப பிடிக்கும் கோதுமைன்னா என்ன கோதுமை இல்லைன்னா சப்பாத்தி பூரி எதுவும் சாப்பிட முடியாது ஸோ எனக்கு கோதுமை பிடிக்கும் கோதுமை சாப்பிடுவேன் நான் அப்புறம் வந்து இன்னொன்று என்னென்னா தாவரத்துலேயே வந்து பிடிச்சதுன்னா எள் எள்ளில் வந்து ஏன் எள் பிடிக்குன்னா அதில் வந்து நல்லெண்ணெய் இருக்கும் ஸோ நல்லெண்ணெய் இல்லாமல் எந்த சாப்பாடும் சாப்பிட முடியாது ஏன்னா தோசைக்கும் மோஸ்ட்டாக நல்லெண்ணெய் ஸோ நான் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடுவேன் எனக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும் அதனால் எனக்கு அந்த தாவரத்தை ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்து பிடிச்ச பூ வந்துன்னா அதுக்கப்புறம் பிடிச்சப் பூவுன்னா மல்லிகைப்பூ காக்கரட்டான் பூ கா கனகமரம் இந்த பூவைத் தாண்டி எனக்கு வந்து அந்த சூரியகாந்திப்பூ ரொம்ப பிடிக்கும் சூரியகாந்தி டிசம்பர் மாசத்தில் அதெல்லாம் சீசன் மட்டுந்தான் பூக்கும் அப்போ சீசன்னா டிச கனகா டிசம்பர் பூ வந்து சீசன் சீசன் தான் பூக்கும் ஸோ அந்த டிசம்பர் பூ பிடிக்கும் அதுலேயே வந்து நிறையா வெரைட்டிஸ் கலர் இருக்குது ஊதா கலரில் இருக்கும் அந்த ஊதா கலர் எனக்கு பிடிக்காது இன்னொன்று பிங்க் லைட் பிங்க் பேபி பிங்க்குன்னு சொல்வாங்க அந்த பிங்க்கு நல்லா இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதுவும் கொஞ்ச நேரந்தான் ஸோ என்ன பூவுலாம் வெச்சா சீக்கிரம் வாடிடும் அதுதான் ஒரு பிரச்சனை இன்னொன்று வந்து டார்க் பிங்க்கில் இருக்கும் சூப்பராக இருக்கும் அந்த பூ நல்லா இருக்கும் ஐ மீன் எனக்கு அந்த அந்த ஒரு பூ ரொம்ப பிடிக்கும் அந்த பூவை நான் விரும்பி வெச்சிப்பேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சப் பூவுன்னா ரெண்டு தான் அது வந்து கனகாம்மரம் ஒன்று வந்து காக்கரட்டான் பூ இன்னொன்று மல்லிகைப்பூ ஏன்னா மல்லிகைப்பூ வாசமாக இருக்கும் இது ஏன்னா இது இந்த பூ காக்கரட்டான் வெச்சா கொஞ்சம் வால்யூமாக கொஞ்சம் லுக்காக தெரியும் ஸோ எனக்கு அதனால பிடிக்கும் அது ரெண்டுமே அப்புறம் தாவரத்திலன்னா இந்த தாவரம் மட்டுந்தான் பிடிக்கும் அப்புறம் வந்து எனக்கு பருத்தி பிடிக்கும் ஏன்னா அந்த பருத்தியில் வந்து இந்த பஞ்சை எடுக்கிறப்போ அது நல்லா இருக்கும் அது எப்படின்னா எடுக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அது வந்து ரொம்ப ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இருக்கிற பூ வந்து கொஞ்சம் நல்ல பெருசு பெருசாக இருக்கும் எடுக்கிறத்துக்கும் நல்லா இருக்கும் அதுக்கு அதுக்கு அப்புறம் இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் பூச்சி உழுந்துரும் எனக்கு அந்த பூச்சி உள்ள பூவுல்லாம் பிடிக்காது அதனால் அந்த தாவரத்தை கொஞ்சம் லைக் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு பிடிக்கும் ஏன்னா ஃபஸ்ட்டு பூ வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் ஏன்னா தலகாணியில வைக்கும் போது நல்லா இருக்கும் அந்த பஞ்சை வெச்சி விளாட்றத்துக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ எனக்கு அந்த தாவரம் பிடிக்கும் இன்னொரு தாவரம் பிடிக்குன்னா அல்லோவேரா பிடிக்கும் அல்லோவேரா வந்து நம்ம சாப்பிட்றது உடம்புக்கு குளிர்ச்சின்றதால் எனக்கு அல்லோவேரா பிடிக்கும் அல்லோவேரா பிடிக்காதவங்க யாரும் இருக்க மாட்டாங்க ஐ மீன் சோத்துக்கற்றால அது எனக்கு பிடிக்கும் அப்புறம் இருக்கிறதுலாம் வந்துலாம் அப்புறம் பிடிச்ச தாவரம்ன்னா வீட்டுக்கு முன்னாடி தாவரங்கள் காய்கறி தாவரம் எல்லாம் ஒன்று தான் ஸோ காய்கறிகள் இல்லாமல் நம்ம சாப்பிட முடியாது ஸோ அது பிடிக்கும் எங்கள் வீட்லேயே நாங்கள் வந்து வெச்சி வளர்ப்போம் எதுன்னா தக்காளி வெச்சி வளர்த்தோம் மிளகாய் வெச்சி வளர்த்தோம் இதெல்லாம் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் நாங்கள் வெச்சி வளர்த்தோம்